நான் அந்த ப்ராடெக்ட்டு நான் கேட்ட ப்ராடெக்ட் வந்துட்டு அந்த சோப்பு வந்து உடம்புக்கு போடுற சோப்பில் வந்துட்டு நெகட்டிவ் என்னென்னா நான் சொன்ன நறுமண சோப்பு வேற அவங்க கொடுத்து விட்டது வந்து வேற மாதிரி கொடுத்துட்டாங்க அது வந்து எனக்கு ரொம்ப நெகட்டிவாக போயிடுச்சு ஏன்னா அது நம்ம குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணணும் பெரியவங்களுக்கு அது டூ இன் ஒன்னாக தான் நான் சொல்லியிருந்தேன் அது வந்துட்டு எப்படின்னா அந்த நறுமணம் இல்லாமல் மூலிகையெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி கொடுத்ததுனால என்னால் பயன்படுத்த முடியல குழந்தைகளுக்கும் பயன்படுத்த முடியல வீட்டில் பெரியவங்க இருக்காங்க குழந்தைகள் எல்லோருக்கும் பயன்படுத்தும் விதமாக தான் நான் பார்த்துட்டு அதை சொல்லிருந்தேன் அந்த சோப் ப்ராடெக்ட் அதாவது உடலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோப் ப்ராடெக்ட்டில் வந்துட்டு அந்த மூலிகை மருத்துவம்லாம் இல்லை அதை வந்து நான் நெகட்டிவாக நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் அந்த ப்ராடெக்ட் வந்து நான் நான் கேட்ட மாதிரி கிடைக்காததுனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இதாகிருச்சு ரொம்ப நெகட்டிவாக போயிடுச்சு அதனால அந்த இது வந்து நான் ரொம்ப பயன்டுத்த முடியாமல் போயிடுச்சு அதனால் பெரியவங்களும் வருத்தப்பட்டாங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்க முடியல அந்த மாதிரி சூல்நிலையில வந்து அந்த ப்ராடெக்ட் நான் வந்து வாங்கும் போது அதாவது வெயிட் பண்ணும் போது ரொம்ப நெகட்டிவாக போயிடுச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நெகட்டிவாக ஆயிடுச்சு எல்லோருக்கும் வருத்தம் அளிக்க கூடியதாக மாறிடுச்சு அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு அது குழந்தைங்களுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தது செக் பண்ணி தான் கொடுத்துருந்தோம் அவங்க வந்து கொடுக்கும் போது ப்ராடெக்ட் டெலிவரி பண்ணும் போது நல்லபடியாக இல்லை